தமிழ் மக்கள் வந்து நாங்கள் வந்து என்னென்னு அடையாளத்தை வெச்சிருக்கேன்னா நாங்கள் வந்து எங்களுடைய பெயரிலேயே தெரியும் தமிழ் மக்களா இல்லை மற்ற மொழிகள் மக்களான்னு தெரியும் தமிழ் மக்கள் நேம் எப்டி வெச்சிருப்பாங்கன்னா ராமர் முருகன் இந்த ஏழுமலை ம்ன்னு வெச்சிருப்பாங்க இந்த ர வ ழ ல இது வந்து இந்த எழுத்துகளே தமிழ் மக்கள் தான் தமிழ் தான் உலகத்தின் முதல் முதலாக சிறந்த மொழின்னு வந்து கருதப்படுது முதல் மொழியும் கருதப்படுகிறது இதனால் தமிழை தமிழை அனைவரும் மதிக்க வேண்டும் தமிழை இன்னும் இன்னும் மேலும் மேலும் தனித்துவமாக்க வேண்டும் தமிழ் மொழிய வந்து மற்ற மொழிகளோட சிறப்பு வாய்ந்தது இதை வந்து எப்படி வெளிப்படுத்துவோம்ன்னா பண்பாட்டு மூலிமா வெளிப்படுத்துவோம் உடை உல உடை அலங்காரம் உடை பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து வேஷ்டி சட்டை பருத்தியில் இருந்து வேஷ்டி சட்டை எடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க பெண்களுக்கு வந்து புடவைகள் புடவைகள் இதன் மூலமாக பண்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அதே மாதிரி அது விளையாட்டிலும் சரி எல்லாத்துலையும் சரி தமிழ்நாட்டில் வந்து நல்ல பங்கு வகிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் விழாக்களும் சரி சிறப்பாக பொங்கல் பொங்கல் தீபாவளி பொங்கல் தீபாவளி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கார்த்திகை தீபம் அதே மாதிரி தமிழ் பண்பாட்டில் கோவில்கள பற்றி நிறைய இருக்கிறது உலகத்திலேயே அதிகமாக கோயில்கள் எங்கே இருக்கிறதுன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ளது கோவில்கள் எல்லாமே நமக்கு அமைதியையும் வலிமையும் தருகிறது தமிழ் வந்து ஒரு சிறந்த அங்கமாக விளங்குகிறது தமிழ்நாட் தமிழை வெச்சி தமிழ்நாடு மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது மலேசியா மலேசியா சிங்கப்பூர் மற்ற நாடுகளிலும் தமிழ் இன்னும் பரவிக்கொண்டு வருகிறது தமிழ் வந்து ஒரு முக்கிய மொழியாக கருதப்படுகிறது